ஹலோ ஹலோ சார் சிக்கல் காய்கறி ஷாப் ஓனரா பேசுவது சார் சார் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வெச்சுருக்கேன் சார் பார்த்தீங்கன்னாக்கா என் பையனுக்கு மேரேஜ் ஒன்று வெச்சுருக்கேன் கம்மிங் டென்த்து ஜனவரியில் வெச்சுருக்கேன் சார் நம்மக்கிட்ட காய்கறியில் என்னென்ன காய்கறிகள் கிடைக்கும் சார் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் ஒரு ஆனியன் ஒரு இது டென் கேஜி ஆனியன் சார் தக்காளி ஒரு பதினஞ்சு கிலோ தேவைப்படுது அப்புறம் வந்து கத் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கிலோ அப்புறம் வந்து வாழைக்காய் ஒரு நாலு கிலோ சார் அப்புறம் வந்து இந்த வெண்டக்காய் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ சார் அது எல்லாம் என்ன இப்போ கோவத் கத்த கத்திரிக்காலியும் என்ன ரேட்டு சார் வருது இப்போது

ஓகே சார் ஓகே சார் எப்படி சார் டெலிவெரி என்ன நீங்களே ஒன்றா கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் வந்து வேறு ரிசீவ் பண்ணிக்கணுமா சார் ஓ அப்படிங்களா இல்லை நம்ம இப்போ இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதோ காரைக்கால் ஏரியாவில் இருக்கறோம் அதனால் வந்து மண்டபம் இங்கே நாகப்பட்டினம் மண்டபம் தான் உங்களுக்கு நி நிய நியரஸ்டா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அப்படின்னா எனக்கு ஏதாவுது இப்போது பிரைஸ் ஏதாவுது இந்த ஹோல்சேல் பிரைஸ் தானே சார் ஹோல்சேல் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க உங்கக்கிட்ட ஹோல்சேல் பிரைஸில் காய்கறி வகைகள் சப்ளே சப்ளே பண்ணுறதா சொன்னாங்க அதுதான் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கலாந்தான் இப்போ பண்ணிணேன் சார் ஓகே சார் ஓகே என்றைக்கி சார் மீட் பண்ணலாம் சார் இன்றைக்கி நேரில் வரணும் சார் இல்லை நம்ம ட டெ நம்ம டென்த்து இதாக ஜனவரி டென்த் வெச்சுருக்கோம் மேரேஜி பெ உனக்கு வந்து ஒரு நான் ஒரு எயித்து அன்றைக்கி ஓ வந்துடுவா நான் வந்து நேரில் பேசலாமா ஆ சரி சார் ஓகே ஓகே நான் வந்துட்டு அங்கே நேரில் வந்துட்டு கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு என் நேம் சௌந்தராஜன் நோட் பண்ணிக்கோங்க சார் என் நம்பரை சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க ஆ சவன் டு டபுள் நைன் டபுள் ஜீரோ சவன் ஒன் சிக்ஸ் த்ரீ ஓகே சார் நான் நேரில் வந்துட்டு கால் பண்ணுறேன் சார் சரிங்களா ஓகே சார் ஓகே சார் ஆ பை சார் பை சார் ஆ ஓகே சார் கண்டிப்பாக சிக்கல் வந்துட்டு கால் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே தேங்க்ஸ்